எங்கள் வீட்டில் வந்து கோழி பண்ணை வச்சுருக்கோம் கோழி பண்ணையில் வந்து கோழியை வந்து பார்த்துக்குறதுக்கே எங்கள் வீட்டில் இருக்கறவுங்க எல்லோருமே பார்த்துப்பாங்க அதுக்கடுத்து நான் வந்து நாங்கள் ஆள் வச்சுயும் பார்த்துப்போம் அது வந்து கோழிக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை போய் அந்த சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணிவிட்டு தீனி எல்லாம் போட்டு அதுக்கு தண்ணி அடிக்கடி ஊற்றி அது வந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் அதுக்கடுத்து வந்து முட்டை இட்ட கோ முட்டை இட்டதெல்லாம் முட்டைலாம் எடுத்துகிட்டு வந்து வந்து தனி தனியாக வச்சு நாங்கள் வச்சுப்போம் அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து வச்சுட்ட பிறகு கோழி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல வச்சுருவோம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ப கோழியை பண்ணை வச்சுருந்தோம்னா பாம்பு அதிகமாக வரனாலே பாம்பு வந்து வராமல் இருக்கிறதுக்காக நெட்டு அந்த வலையை போட்டு நாங்கள் பாதுகாத்து வச்சுருப்போம் நான் வந்து கோழி வந்து அடிக்கடி நாங்கள் போய் பார்த்துகிட்டு அந்தமே அதுக்கு தீனி வச்சுக்கிட்டு வந்து தண்ணி வச்சுட்டு இருந்துருப்போம்